ஆ ஹலோ குட் ஈவினிங் சார் ஆ சொல்லுங்க சார் வாங்க சார் ஆ வாங்க சார் என்ன வேணும் சார் ஆ இருக்குதுங்க சார் இருக்குது எதுக்காக மேரேஜ்க்காகவா இப்போ எப்படி உங்கள் ஆ ஓகே சார் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இது பிடிச்சுருக்கோ ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆ இருக்குது சார் எல்லா கலெக்ஷன்ஸ்ஸு எல்லா மாடல்ஸ்ஸும் இருக்குது கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷனன்ஸ்ஸும் வந்திருக்கு நீங்கள் பாருங்க சார் உங்களுக்கு ஆ ஓகே சார் ஓகே சார்

சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க சார் ரேட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஏன்னால் நமக்கு மாடல்ஸ்சுக்கு தகுந்தமாதிரிதான் ரேட் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் தௌசண்ட் தான் சார் ஆமாங்க சார் டேமேஜ் இல்லாமல் திரும்ப ரிட்டன் டிஸ்கவுண்ட் நீங்களே வச்சுக்கலான்னாலும் வச்சுக்கலாம் இல்லை ரெண்ட்டுக்காக வாங்குகிற மாதிரினாலும் வாங்கிக்கலாம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் அப்போ நீங்கள் உங்கள் யூஸ்சுக்கே வாங்கிக்கிறீங்களா ஓகே சார் ஓகே அப்போ தௌசண்ட் தான் சார் டேமேஜ் இல்லாமல் நீங்கள் கொண்டுவாங்க எப்படி கு எப்படி கொடுக்குறோமோ அதேமாதிரி கொடுத்து கொடுத்துக்கோங்க சார் கொண்டு வந்துடுங்க டேமேஜ் ஆச்சுன்னால் ஒன்றும் இல்லை சார் ஆமாங்க சார் அதனால் சேஃப்ட்டியாக கொண்டுபோங்க சேஃப்ட்டியாக கொண்டுவாங்க என்ன ஏது ஓகே சார் சரி என்னென்னு நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் சிஸ்டருக்கு ஷேர் பண்ணுங்க எது பிடிச்சுருக்கோ அந்தமாதிரி நாளைக்கு வந்து பாருங்க ஓகேங்களா சார் ஓகே சார் தேங்க் யூ